இப்போ இந்திய ஊடகங்களைப் பற்றி நான் வந்து பிரயோஜனமாக நிறைய செய்திகளும் வருது அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு பேப்பரும் சரி அந்த காலத்திலலாம் இருக்கும்போது பேப்பரும் சரி ஊடகங்கள் செய்தி தகவல்களை ஃபோன் மூலமாக வந்துட்டு இருந்தது அவளை மட்டுந்தான் பேப்பர்ஸ் இருந்து ஆனால் இப்போ உட்காந்த இடத்துலே இன்டர்நெட் மூலமாக ஃபோன் மூலமாக நிறைய செய்திகளையும் தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் பிரபல செய்தித்தாள்களையும் சரி டிவிங்களையும் சரி அப்புறம் இன்டர்நெட் கனெக்ட் கொடுத்து அதிலருந்து நிறைய செய்திகளை வந்து தகவல்கள் நம்ம உடனுக்குடனே வருது எல்லா விதமான செய்திகங்களும் இந்த இந்திய ஊடகங்கள்ல இருந்து வருது ஒரு சிலது வந்து பிரயோ பிரயோஜனமான செய்திகளாக இருக்கலாம் ஒரு சில வந்து பிரயோஜ செய்திகளாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து உக்கா இருந்த இடத்துலே இருந்தே நம்ம வந்து செய்திகளை வந்து இந்த இந்திய ஊடகங்களும் பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து பிரயோஜனமாகதான் இருக்குது ஆனால் இந்த செய்தியை உண்மையும் இருக்குது பொய்யும் இருக் பொய்களும் தகவல்களும் பரப்புகிறாங்க உண்மையான தகவல் அதனாலே மறைஞ்சி போகுது நிறைய விஷயங்கள்ல இந்த இந்திய ஊடகங்கள்தான் நிறைய இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு அந்தமாதிரி நிறைய ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு அப்புறம் கூகுள் மேப்லருந்து நிறைய விஷயங்கள் அப்புறம் இன்ஸ்ட்டாக்ராம் அந்தமாதிரி நிறைய ஊடகங்கள் நிறைய செய்திகள் அப்புறம் செய்தி நியூஸ் சேனல்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு பிரயோஜனமாகதான் அது இருக்குது இருக்குது அந்த வெயில் அந்த வெயில்லயே அந்த அடித்த அந்த கத்திரி வெயில்லகூட அந்த அதை பார்த்தி இவ்வளோ வெயில் இருக்குது அப்படிங்கம்போது இந்த இந்திய ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் அப்புறம் இந்த செய்திகளை காட்டுற பிரபல தாள்களும் அப்புறம் செய்தி சேனல்களும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ஃபஸ்ட்டாலாம் ஒரே ஒரு சேனல்தான் இருந்தது நம்ம இருக்க இப்போ நிறைய சேனல்கள் நிறைய நியூஸ்ஸுங்கள் கொண்டுவர ஆரம்பிச்சிட்டாகள் நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு அதை நம்ம உட்கா இருந்த இடத்துல இருந்தே நம்ம ஒரு செய்தியை பார்க்க முடியுது அன்றாட நடக்கிற விஷயம் நிறைய என் என்ன சொல்கிறது என்னலாம் நடக்குது எப்படியெல்லாம் நடக்குது என்ன என்னமாதிரியெல்லாம் நம்மள சுற்றி நடக்குது மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் மற்றப்படி இதர விஷயங்கள்ல இருந்து எல்லாமே தங்க விலை முதற்கொண்டு எல்லாமே செய்தித்தாள்கள் ஊடகங்கள் மூலந்தான் வருது இந்த அரசியல்லேருந்து அப்புறம் இந்த யார் ஜெயிக்கிறாங்கள் எல்லாமே நம்ம வந்து நேரடியாக பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் இந்த இந்திய ஊடகம் வந்து நம்மளுக்கு பிரயோஜனமானதாகவும் இருக்குது செய்திகளும் வந்து தகவல்களும் நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க பட் இதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது ஆனால் நிறைய வந்து உண்மை தகவல்கள்தான் வருது அதை இன்னும் சில பெரிய செ பிரபல செய்தித்தாள்களையும் நம்ம பார்க்குறோம் வாசிக்கிறோம் அப்புறம் வந்து அந்த நிறைய அந்த செய்தித்தாள்கள் வரது மட்டும் இல்லாமல் ஊடகங்களிலும் ரொம்ப பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கிறதால் இந்த ஊடகம் இந்திய ஊடகங்களும் மற்றும் செய்தித்தாள்களும் சேனல்களும் நமக்கு பெரிதும் உ உதவுது உண்மை தகவல்களும் கொடுக்குறாங்க ஆனால் பொய்யான தகவல் வரும் இருந்தாலும் நம்ம உண்மையான தகவல்களும் நம்ம வீடு தேடி நம்ம இருந்த இடத்துலே பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது